இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு